எங்கள் பகுதியில் வந்து பாரம்பரிய விஷயமான உணவுமுறைகள் வந்து நிறையவே இப்போ செய்யறதுக்கு ஆரம்பித்துட்டாங்க எங்கள் பகுதியில் வந்து பாரம்பரிய உணவுன்னால் என்னன்னு தெரியாத அளவுக்கு இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க இப்போது வந்து பாரம்பரிய உணவுன்னு பார்க்கப் போனால் களி கம்பு ராகி சோளம் கோதுமை இது இது மாதிரி நிறையா விஷயங்கள வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பித்துட்டாங்க அந்த காலத்தில் சமைச்ச எல்லா உணவுகளும் வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருந்துச்சு நல்லா பலத்தை கொடுக்குற அளவுக்கு நிறைய இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுற ஒன்றா இருக்குது நம்ம பாரம்பரிய விஷயமான உணவு முறைகள் பழக்கவழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிடித்து அப்படி உணவுமுறைகளை மாத்துனதுனால நோய்நொடிகள் அதிகமாக வர்றதுக்கு ஆரம்பித்துடிச்சி அந்த பாரம்பரிய உணவு முறைகளை வந்து நம்ம சாப்பிட்டு இருந்துருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம இருந்துருப்போம் ஆனால் இப்போ எல்லாத்து வீட்டுலேயும் அந்த பாரம்பரிய விஷயமான உணவு பழக்கவழக்கங்கள் வந்து எதோ ஒரு விஷயமாவது நம்ம வீட்டில் செய்யாமல் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்லேயே நடக்குது கோதுமை கோதுமை மூலிமா நிறையா சத்துக்கள் இருக்குது அந்த கோதுமை மூலிமா மாவு கோதுமை மாவு அது மூலிமா தோசை அடை இது மாதிரி நிறையா விஷயங்கள வந்து இப்போ நிறையா செய்யறக்க ஆரம்பித்துட்டாங்க அந்த கோதுமையில் இருக்கிற சத்துக்கள் மாதிரி நிறையா ராகி கம்பு அது அதை வச்சி என்னென்ன ரெசிபி செய்ய முடியும் அது மூலிமா நம்ம என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு என்ன சத்து கிடைக்குங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய பேர் அதை சாப்பிட ஆரம்பித்துட்டாங்க அந்த காலத்தில் மறைஞ்ச அந்த பாரம்பரிய உணவுகள் இப்போ மீண்டும் இந்த காலத்தில் அது அதிகமாக பேசப்படுறது பேசப்படுற அளவுக்கு அது வளர்ந்து வந்துருச்சு அந்த பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம எப்போ வழக்கத்துக்கு கொண்டு வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ மட்டுந்தான் நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் இல்லாத அளவுக்கு நம்ம இருப்போம் அதுபோல எங்கள் பகுதியில் பார்க்கப் போனால் பாரம்பரிய உணவுகள் வந்து இப்போ நிறைய சமைக்கிறதுக்கு ஆரம்பித்துட்டாங்க எல்லா வீடுகளிலுமே வந்து பாரம்பரிய உணவும் எப்படியாவது ஒரு விஷயமாவது செய்யாமல் யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ வந்து நிறைய வீடுகளில் வந்து களி நிறைய தினை வகைகளை சமைக்கிறதுக்கும் ஆரம்பித்துட்டாங்க அதுபோல் எல்லோரும் அந்த உணவு முறைகளை சமைக்க ஆரம்பிச்சிடுணும்